என்னோடைய குடும்பம் வந்து ஒரு சிறிய குடும்பம் தான் என்னோடைய அம்மா பெயரு வந்து கௌரி எங்கள் அப்பா பெயர் வந்து வீரமணி என்னோடைய எனக்கு ஒரு இளைய சகோதரர்கள் இளைய சகோதரர் என் தம்பி பெயரு வந்து விஷ்வா எங்கள் அம்மா வந்து ஒரு விவசாய குடும்பம் தான் எங்கள் அப்பா வந்து ஒரு விவசாயி தான் ரெண்டு பேரும் விவசாயம் தான் பார்த்துட்டு வராங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்ன படிக்க வைக்கிறாங்க அவர்களுக்கு அவங்க வந்து ரொம்ப படிப்பு கிடையாது ஆனால் அவங்க அவங்களை வந்து எங்கே எனக்கு என்ன ரொம்ப படிக்க வைக்கணும் அப்படின்னு அவர்களுக்கு ரொம்ப ஆசை ரொம்ப வயலில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்ன படிக்க வைக்கிறாங்க அவங் அவர்களுக்கு வந்து நான் கலெக்ட்டராவணுன்னு ரொம்ப ஆசை ஆனால் வந்து ஒரு டீச்சராகிட்டேன் ஸ் ஸ்கூல்லேயே காலேஜில் எல்லாம் பேக்ரௌண்ட் எனக்கு ரொம்ப பெரிய ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப நிறையா இருக்கணும் ஒன்று ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்லான் இருக்கக்கூடாது என்னை சுற்றி நிறைய பேர் கே நிறையா பேர் இருக்குணும் ரொம்ப கேங்கா இருக்குணும் ஃப்ரெண்ட்ஸோடய வெளியில் போனோம் அதுக்கடுத்து அப்புறோம் எதுவுமே நான் எங்கள் அம்மா அப்பாகிட்ட மறைக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட என்ன பேசுகிறனோ காலேஜில் என்ன பேசுனாலோ அதை அப்படி எங்கள் அம்மாகிட்ட சொல்லிடுவேன் எங்கள் அம்மா எங்கள் அப்பாவோடய நான் ரொம்ப நாங்க ரெண்டு பேரும் அம்மா அப்பா பாண்டிங் அதெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மாரி தான் எல்லாம் பழகுவோம் பேசுவோம் ஒன்றுமே அவங்கள்ட்ட மறைச்சது கிடையாது இப்போ வந்து நான் டீச்சராகிட்டேன் இப்போ ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்னு அவர்களுக்கு ரொம்ப ஆசை